பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வேறுபாடு பண்ணுறாங்க ஏன் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கிச்சனில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இதில் அங்கே இருக்கிற பொருட்களை விளையாட்ணுன்னால் கேர்ள்ஸுக்கு வந்து அது என்னென்று தெரில கேர்ள்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்யிலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அந்த கேர்ள்ஸ் கிச்சன் கிச்சனில் இருந்த அந்த பேன் எடுத்து தோசை போடுற மாதிரி இது பண்ணுறது மோஸ்ட்டாக பாய்ஸ் விளையாடுறது பார்த்திங்கன்னா கில்லி கில்லி கபடி இந்த மாதிரிதான் விளையா விளையாடுவாங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அடிப்படையாக என்ன வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களோ என்ன வந்து பார்க்குறோமோ நம்ம சரவுண்டிங்கில் என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அஃபக்ட்டாகும் ஸோ வந்து என்னை பொறுத்தவரையும் கேர்ள்ஸ் வந்து கிச்சனில் அதிகமாக வந்துட்டு கிச்சனில் உள்ள பொருட்கள் வெச்சுட்டு விளையாடுவாங்க இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நாம் என்ன பார்க்குறோமோ நாம் அதுதான் பண்ணணும் கேர்ள்ஸ் இதுதான் பண்ணணும் கேர்ள்ஸ் அதுதான் பண்ணணும்ன்னு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாம் என்ன பார்க்குறோம் கேர்ள்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க பார்க்குறோமோ அதுதான் நம்ம பாய்ஸ் வந்து வெளியே மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் வீட்டில் வந்து விளையாடுற விதமாக இல்லை எங்கேன்னா சின்ன சின்ன பசங்கள் கூட வெளியே தான் போய் விளையாடுவாங்க கேர்ள்ஸ் வந்து வீட்லேயே இருப்பாங்க வெளியே போய் விளையாடுவாங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து இது அது நாம்ளே வந்து செஸில் பொருட்கள் எடுத்து கொடுத்துடுவோம் இந்தா விளையாடுங்க இதில் விளையாடுங்க அப்படின்னு அத்தகைய விளையாட்டுக்களுக்கு உள்ள எடுத்துக்காட்டுன்னு சொல் சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்வேன் பாய்ஸுக்குனால் கில்லி கபடி கேர்ள்ஸுக்குனால் அந்த சமைக்கிற விளையாட்டு அப்புறமா இது கல்லில் வச்சுட்டு விளையாடுறது இந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க